எல்லா இடத்துக்குமே சுற்றிப் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பீச் சைடுலாம் போனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்பச் சில்லுனு ஒரு காற்று பரந்து விரிந்த அந்தக் கடல் அதெலாம் பார்க்கறதுக்கே பல கண்கள் வேணும்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி இருக்கும் அந்த வேவ்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும் அதில் போயிட்டு விளையாட்டுறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும் மலைகளெலாம் பார்த்தா ஊட்டி அந்த மலை அந்த வியூஸ் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அங்கே அங்கேயும் வந்து ஒருவிதமான ஒரு காம் மைன்டு நமக்குக் கிடைக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைன்டு நமக்குக் கிடைக்கும் ஸோ அங்கே வந்து நல்லாயிருக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்பறம் வரலாற்று இடம்னு பார்த்தாக்கா தஞ்சாவூர் அந்த டெம்ப்பிள் சிதம்பரம் நடராஜர் கோவில் அங்கே இருக்கிற ஸ்டாச்சுஸ்லாம் பார்க்கும் போது எந்தவொரு டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணாமல் அவ்வளோ தத்ரூபமாக அந்த சிலைகள்லாம் வந்து வடிவமச்சுருப்பாங்க ஹியூமன் பிரைன் வந்து அந்த அளவுக்கு ரொம்பக் கிரிட்டிக்கலாக அதாவது ரொம்ப அற்புதமாக அந்த சிலைகளெலாம் வந்து வடிவமச்சுருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ அழ அழகாக அற்புதமாக இருக்கும் அந்த வளைவு நெளிவுகள் அந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதுமட்டும் இல்லாமல் கோவில் இந்த டெம்ப்பிள்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிலீஜியஸ் டெம்ப்பிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியன்ஸ்லாம் பாத்தாங்கனா மோஸ்ட் ஆஃப் வேளாங்கண்ணி சர்ச்க்கு தான் அதிகமாக போவாங்க நாலுப்பக்கமுமே வந்து வடக்குத் தெற்கு கிழக்கு மேற்கு நாலுப்பக்கமும் கோவில் வந்துக் கட்டிருப்பாங்க மாதா ஷர்ச் தான் அது அங்கே வந்து எதுக்காகப் போவாங்க அப்படின்னா வேண்டுதலை நிறைவேத்துறதுக்காக தான் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்தமாதிரி கஷ்டங்கள் அப்படின்னு வரும் போது அந்தமாதிரியான பிளேஸ்க்குப் போயிட்டு அவங்களோடப் பிராத்தனயை அங்கே மாதாவுத அவங்களோடய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து அது வந்து வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு வருவாங்க ஸோ அதுக்குப் பின்னாடி ஒரு பீச் இருக்கும் அந்த பீச் வந்து நல்லாயிருக்கும் ரொம்பத் தூய்மையாக இருக்கும் அந்த டெம்ப்பிள் பார்த்தோம் அப்படின்னா டெம்ப்பிளில் சர்ச் அந்த கிறிஸ்டின் கேத்லிக் சர்ச் பார்க்கும் போது ஃபுல்லாவே வந்து வெண்மையான வெண்மையாக தான் இருக்கும் ஃபுல்லாவே எது அதை வந்து எதை ரெப்ரஸண்ட் பண்ணுது அப்படின்னா புனிதம் தூய்மையை தான் வந்து ரெப்ரஸண்ட் பண்ணுது ஸோ இந்தமாதிரியான இடங்கள்லாம் போய் பார்க்கும் போது நமக்கு வந்து ஒரு ஸ்வீட் மெமரபில்லாக இருக்கும் ஒரு நல்ல மெமரிஸ்ஸை வந்து நமக்குக் கிரியேட் பண்ணிக்கொடுக்குறதாயிருக்கும் ஸோ இந்தமாதிரி நீங்களும் வந்து அந்தமாதிரியான பிளேசஸ்லாம் போய் கண்டுக்களிக்கணும் அப்படின்ட்டு நான் வேண்டி